சொல்லும்மா மேடம் ஆ ச ஆமாங்க மேடம்

தக்காளி நூறுபாய்க்கு மூணுக்கிலோ தக்காளி மேடம் என்ன ஒரு பத்துரூபா கம்மிப்பண்ணுங்க மேடம் தொண்ணூறுரூபா வாய்ங்கிங்க

ஆ வேற என்ன காய் வேணும் மேடம்

உருளைக்கிலங்கு ஒரு கிலோ முப்பதுருபாங்க மேடம் அரைக்கிலோ இருபத்தஞ்சிருபா சரிங்க மேடம் சரிங்க மேடம் தரோம் மேடம் சரி நாங்களே வண்டி வச்சு நாங்களே அங்கே வந்து நாங்களே வந்து கொடுத்து வரோம் மேடம் ஆ தெரியும் மேடம் ஆ சரிங்க மேடம் ஓகே ஓகே மேடம் ம்